தீபாவளி அன்றைக்கு தீபாவளி கொண்டாடுவோங்க அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் குளித்ததுக்கும் பிற்பாடு புது டிரஸ் போட்டுக்குவோம் புது டிரஸ் போட்டதுக்கும் பிற்பாடு பலகாரமெல்லாம் செய்வோம் செஞ்சு எல்லாம் சாப்பிடுவோம் அப்புறம் உறம்பறைங்க எல்லாம் வருவாங்க கூப்பிடுவோம் வருவாங்க வந்தால் எல்லாம் சமைச்சி சாப்பிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் வருவாங்க அப்புறம் அவங்களெல்லாம் சாப்பிட்டு பு புது டிரஸ்ஸு போட்டுவிட்டு எல்லாம் சாப்பிட்டு பட்டாசு வெடிப்பாங்க வெடிச்சிட்டு எல்லா விளையாடுவாங்க அப்புறம் எல்லா அப்படியே ஒரு ஜாலியாக அந்த அன்றைக்கு இருப்பாங்க பக்கத்து வீட்டு பசங்கள் எல்லாேரும் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு போவாங்க நாங்களும் அங்கே போவோம் அவங்களும் இங்கே வருவாங்க இங்கே எல்லாம் சொந்த பந்தத்தோடு ஒரு ஜாலியாக அந்த அன்றைக்கு இருப்பாங்க அப்புறம் தை பொங்கல் அன்றைக்கு அதே மாதிரி தான் புது டிரஸ்ஸு எடுப்போம் எல்லா உறம்பறைங்கள கூப்பிடுவோம் பொங்கல் வைப்போம் எல்லா சாப்பிடுவோம் கரும்பெல்லாம் வைச்சு பொங்கல் வைச்சு எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் அப்புறம் மக்கா நாள் மட்டனு சிக்கெனு செய்வோம் அந்த அன்றைக்கி உறம்பறை கூப்பிடு எல்லாேரும் வருவாங்க அப்புறம் சும்மா வீட்டில் ஒரு வெள பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் அப்படி வைப்பாங்க அதுகெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக எல்லாம் பக்கத்து வீட்டு பசங்கள் எங்கள் பசங்கள் எல்லாம் விளையாடுவாங்க ஒரு நிம்மதியாக இருப்போம் அப்புறம் இங்கே ஒரு நாளைக்கு கொண்டாடுவோம் அம்மா வீட்டில் மக்கா நாள் போய் அப்படி செய்வோம் சித்தி வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போவோம் பெரியம்மா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போவோம் எங்கள் நங்கையாள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போவோம் கொளுந்தியாள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்குள்ளே ஒரு ஒரு பக்கமாக அந்த அன்றைக்கு அப்படி ஜாலியாக இருப்போம்